ஓட்டுனருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னால் பஸ்ஸு ட்ரைவர் மட்டும்தான் ஓட்டுநர் கிடையாது லாரி ஓட்டுறவுங்க டெம்போ ஓட்டுறவுங்க கார் ஓட்டுறவுங்க டேக்ஸி ஓட்டுறவுங்க எல்லாேருமே எனக்கு தெரிஞ்சு ஓட்டுநர்ஸ் தான் ஏன்னெனு கேட்டீங்கன்னால் இவங்க எல்லாேருமே ஒரு அஞ்சு நிமிஷம் கண் மூடினாங்கன்னா அதுதான் சொல்லுவாங்களே மரணம் தான் கண் சிமிட்டாமல் வண்டி ஓட்டுறவுங்க ஒரு கொஞ்சம் நேரம் அவங்க தூங்கிட்டாலும் அவங்கள மீறி தன்னையும் மீறி அவங்க அசந்து தூங்கிட்டாங்கன்னால் ஏதாவது ஒரு விபத்தோ விபரீதமோ ஏற்படும் அதனால் அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இரவு பகல் பார்க்காம ஏன்னால் நைட்லேயும் கண் விழிச்சு ரொம்ப தூரம் லாரி சரக்கு ஏற்றிட்டு போகிறவுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் கண் விழிச்சு ஓட்டிகிட்டு போவாங்க கொஞ்ச நேரம் நைட் சிஃப்ட்டு டே சிஃப்ட்டு அந்த மாதிரி இல்லாமல் அவங்க கொண்டு போய் இந்த டைம்குள்ளே பொருளை வந்து சேர்த்துணும் ஒப்படைக்கணும் அப்படின் கணக்கு இருக்குது இல்லீங்களா அந்த மாதிரி நேரத்தில் கொண்டு போய் சேர்த்துறனால நீண்ட நேரம் முழிச்சுட்டு போவாங்க அந்த பொருளையும் கொண்டு போய் சேர்த்துறாங்க இல்லீங்களா அந்த இடத்துல அதுவும் ஒரு அவங்களும் ஓட்டுநர் தானே இப்போது அடுத்து நம்ம வந்து பொதுவாக வெளியில் ரொம்ப தூரம் நம்ம போகிற மாதிரி இருந்தால் பஸ்சில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் இப்போ பஸ்ஸுன்னு எடுத்தீங்கனிங்கன்னால் நம்மள கன்டெக்டர் ட்ரைவர் ரெண்டு பேர் இருக்காங்க ட்ரைவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மள நம்மை கேட்கற இடத்துல கொண்டு போய் விடுவாங்க நம்ம டிக்கெட் வாங்கிற இடத்துல கொண்டு போய் நம்மளை விட்டுடுவாங்க திரும்பவும் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏர்றத்துக்கு முன்னாடி எடுக்க மாட்டாங்க நம்ம ஏறிவிட்டோமா ஜனங்கள் ஏறிவிட்டாங்களா அப்படின்னு அவங்க கண்ணாடியில் மிரரில் பார்த்துட்டு அதுக்கப்புறந்தா வண்டியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறந்தா கன்டெக்டர் விசில் அடிப்பார் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இதே டவுன் வண்டி ரூட் வண்டினால் அங்கங்கே அதாவது ஸ்டாப்பிங்க்கு தான் நிறுத்துவாங்க இதே இப்போ டவுன் வண்டின்னு எடுத்தீங்கன்னால் வில்லேஜு டூ வில்லேஜுன்னு ஏற்றுவாங்க ஒரு வில்லேஜிலேருந்து இன்னொரு வில்லேஜுக்கு போகும்போது டவுன் வண்டி வந்து நிறுத்துவாங்க ஆனால் ஏ நம்மளால் கணிக்க முடியுங்களா ஒரு ஊரிலேருந்து இன்னொரு ஊருக்கு போவதுக்குள்ள நடுவில் எத்தனை வில்லேஜு வருது அத்தனை வில்லேஜுலேயும் அவங்க பிரேக்கு க பிரேக்கில் கால் இருக்கணும் ஹேண்டில் பார் கரெக்டாக பிடிக்கிணும் எவ்வளோ இருக்குது இல்லீங்களா ஸ்டேரிங் ஸ்டேரிங் பிடிக்கிணும் எவ்வளோ வித் எவ்வளோ எல்லாத்தையும் தாண்டி கரெக்டாக ஓட்டி நம்மளை கொண்டு போய் நம்ம கேட்கற இடத்துல நிதானமாக நம்மள நிறுத்துகிறாங்க சரிங்களா அதனால் அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்க நான் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேன் அனைத்து ஓட்டுநர்களும் எப்பேயும் எந்த ஒரு இதிலியும் கண் விழிச்சு ஓட்டுறனால அவங்கள எல்லாேருக்குமே சவாலான அனுபவத்தை சந்திக்கிறனால் அவங்க எல்லாேருக்குமே ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்